தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கலைப்பொருட்களும் கைவினைப்பொருட்களும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் சிரமப்படுகிறாங்க ஏன்னா அதுக்கான வேலைகள் வந்து ரொம்ப நிறைய இருக்கிறதுனால அந்த வேலைகளை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்காக செய்கிறவங்களுக்கான டென்ஷனை குறைக்கிறதுக்காகவும் அதை வந்து செயற்கை நுண்ணறிவில் அதை புகுத்திவிட்டா அதுவே வந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சுடும் அதை அப்படி செஞ்சு முடித்ததுனு வெச்சீங்கன்னா பார்த்தீங்கனா ஃபினிஷிங்கும் ரொம்ப கரெக்டா இருக்கும் அதுக்கான டைமும் குறையும் நிறையா பொருட்களை உற்பத்தி செஞ்சு அவங்க வந்து விற்பனைக்கு அனுப்புகிற அனுப்புவாங்க அதனால் வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்லலாம்